சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் பிரசாந்த் தான் சொல்லுங்கள்

அப்படியா சேரி சரி சார் இருக்குது சார் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏத் எத்தனை பேர் சார் வரீங்க அப்படியா சேரி சரி சார் ராயக்கோட்டம் அப்டின்னு பாத்திங்கன்னா ராயக்கோட்டமில் இருக்குது சார் நிறைய இடம் ஒரு கோட்டம் ஒன்று இருக்குது இந்த சைட் பஸ் கோட்டம் ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையை மலை வாழ் சுற்றி இடம் சார் அது அதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடலான் நிறைய இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளித் தோட்டம் அதுலாம் நிறையவே அது ஃபேமஸ்னாலே அதெல்லாம் நிறைய இது பண்ணி வச்சுருக்காங்க சார் அதுலாம் கொஞ்சம் பார்க்கலாம் சார் நீங்கள் எத்தனை நாளைக்கி வர மாதிரி சார் நீங்கள் அப்படியா சார் சரி சார் சார் ரூமெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது சார் ரூமு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆ இருக்குது சார் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது மேன்ஷன் மாதிரி கூட இருக்கும் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளே வெச்சு தந்துடறோம் நாங்கள் அவங்களே வந்து உங்களுக்கு இப்போது இப்போது நீங்கள் ஒரு நாலு நாள் இருக்கீங்கன்னால் நாலு நாள் அவங்க வந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு அவங்களே எல்லாம் பார்த்த மாதிரி சாப்பாடு மட்டும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் ஸ்டேக்கு தனியாக வரும் இப்போ வந்து நீங்கள் இந்த லாட்ஜ்ஜு அந்த மாதிரி போறீங்கன்னால் லாட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது சார் ஒரு நாள் ஒரு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் அப்படின்னா ஏழுநூறுபா எட்நூறுபாய் ஆவும் ஏசியோடு வேணும்னா ஒரு ஆயிர்ரூவா ஆயிரத்தி நூறுபா ஆகும் இல்லை மேன்ஷன் மாதிரி எடுக்குனீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நாலு நாள் இருக்கீங்கன்னால் நாலு நாளுக்கும் சேர்த்து ஒரு ஆறாயிர் ரூபாய் ஏழாயிர் ரூபாய் ஆகும் சார் அந்த மாதிரி ரேட்லாம் இருக்குது நீங்கள் வாங்க சார் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன் இதுலாம் பார்த்திங்கன்னா முன்னே பின்னே ஆகும் நான் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணி தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சுற்றி பார்க்கறதுக்கு அதுதான் சார் நிறைய இந்த மலை மலை பகுதியெல்லாம் நிறைய இருக்குது அப்படியே ஒரு ட்ரைவ் எடுத்துகிட்டு போனோம்னால் உங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா காரும் அரேஞ்ச் பண்ணி தந்துடறேன் ட்ரைவு எடுத்துன்னு போணுன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த டெக்னீ கோட்டன்னு ஒரு ஊருக்கு பக்கத்திலேயே அந்த அந்த வெளியே பார்த்திங்கன்னா அந்த வழியே பார்த்திங்கன்னா ஒரு தக்கினி கோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு இருக்கும் சார் ராயக்கோட்டைலேருந்து ஆமாம் அப்படியே பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த வெளியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போ சுற்றி போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வழி மலை வழி மாதிரி அது உங்களுக்கு இந்த ஊட்டி ஃபீல் வந்துடும் அதே இந்த செடி மரலாம் எல்லாம் சுற்றி இருக்கிறனால அது இன்னும் கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்திங்கன்னால் நல்ல கூலாகவும் இருக்குது சார் கிளைமேட்டு இந்த இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெயில் முடிஞ்சுருக்கு அதனால் கொஞ்சம் கூலாகவே இருக்குது கிளைமேட்டு அப்புறமா அப்டேயே வந்து பார்த்திங்கன்னா ஆ கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார் நீங்கள் நீங்கள் எப்போது வரீங்க வரீங்க அப்படின்றிங்களோ அப்போது கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணி விட்றேன் நீங்கள் வந்தோடன்னே கைட் பண்ணி விட்றேன் நான் ஓகே சார் ஓகே